நாங்கள் முன்னாடிலாம் விவசாயம் பாத்துகிட்ருந்தோங்க தோட்டம் ஒரு நாலு ஏக்கர் இருந்தது தோட்டத்தில் கேணி வெட்டி மோட்ரு வச்சு சர்வீஸ் வாங்கிதான் நான் விவசாயம் பண்ணுனோம் அதில் வெண்டைக்கா நெல் எள் தக்காளி எல்லா காய்கறிகள் முள்ளங்கி இதலாம் வச்சு விவசாயம் பண்ணுவோங்க எல்லாத்துக்கும் மருந்தடிப்போங்க உரம் வாங்குறதுக்கு அங்கேருந்து வெளியூர் போய்தான் ஒரு பத்து கிலோமீட்ரு போய்தான் வெளியூரில் போய்தான் முசிறி பக்கம் போய்தான் ஒரம் வாங்கிவரணும் ஒரம் வாங்கி வந்து எல்லாம் வயலுக்கும் உரத்த போடுவோம் உரத்த போட்டு எல்லாம் செலவு பண்ணி நட்டம்னா ஒவ்வொரு ட்ரிப்பு லாபத்துக்கு விற்கும் ஒன்று ஒன்று லாபம் கிடைக்காது நஷ்ட்டதுலதான் விற்கும் அதில் விவசாயத்தில் வந்து லாபமும் நட்டமும் கலந்துதான் இருக்கு விவசாயம் கேணியில் அடிக்கடி மோட்ரு கரண்ட்டு லோ வோல்டேஜ் வரும் மோட்ரு காயில் போயிடும் அதான் கஸ்ட்டம் அதான் காயில் கட்டினா நாலு ஐயாயருவா ஆகும் அந்த ட்ரிப்பு விவசாயம் உரமும் நமக்கு கிடைக்காது வேற வீட்டில் இருக்க பொருளை ஆடு மாடு விற்றுதான் அந்த மோட்டரை காயில் கட்ட முடியும் அது மாதிரி கட்டி விவசாயம் பண்ணி விவசாயத்தில் மருந்தடுச்சு உரம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இது மாதிரி குருணை மருந்து எல்லா மருந்து போட்டுதான் விவசாயம் பண்ணணுங்க விவசாயம் பண்ணும்போது எல்லா காய்கறியும் நல்லா விளையும் விளையும்போது வெடை இருக்காது வெடை இருக்கும்போது விளையாது இதில் விவசாயத்தில் இது அது அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரையும் நடமுறையில் இருக்குதுங்க நடைமுறைல வந்து விவசாயம் வந்து எப்பவும் எல்லாத்லேயும் உங்களுக் கிடைக்கிறதில்ல எப்போ ஒரு ட்ரிப்புதான் கிடைக்கும் லாபம் மற்ற ட்ரிப்பலாம் நட்டமாகதான் உழுதலில் கணக்கு பார்த்தா ஆழக்க கூட மிஞ்சாதுன்பாங்க பழமொழி அது மாதிரிதான் இப்போ இந்த காலத்து விவசாயம் இருக்குதுங்க இப்போ விவசாயத்தில் மயில் ஒரு வெள்ளாமை பண்ணோம்னா கடலை போட்டாலும் மயில் தொந்திரவு மான் ஆடு மாடு எல்லாம் வந்து விவசாயத்த அழிச்சிடுந்துங்க மயில் வந்து கடலையை வந்து கொத்தி கொத்தி கொத்தி புடிங்கிடும் காலையிலேந்து நம்ம மயில் பிடிக்கறதுக்கு மத்தியானம் வரைக்கும் அங்கே இருக்கணுங்க மத்தியானம் வந்துட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு போனால் திருப்பி நாலு மணிக்கு போயிடணும் வெயில் கொறைஞ்சா மயில் வந்துடும் வயலுக்கு இவ்வளவெல்லாம் கஷ்ட்டபட்டுதான் விவசாயத்தில் முன்னேறணுங்க விவசாயத்தில் முன்னேறதுக்கலாம் வழி கடையாதுங்க ஏன்னா எல்லா பொருளும் வெலைவாசி ஏறி நிக்குது மருந்தும் ஏறி நிக்குது விவசாயத்துல சர்வீஸ் கரெண்ட்டு பில்லும் இப்போது அப்படிதான் எல்லா மோட்ரு வெலை ஏறி போச்சு எல்லாம் இப்போ ரொம்ப சிரமத்துல விவசாயம் ஓடுது எல்லாத்துக்கும் இந்த குட்டை வேல கொடுத்தனால அவங்க நல்ல வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல ஒரு வேலைக்கு ஆள் கிடைச்சா வந்து இப்போலாம் வந்து காலையில் ஒம்போது மணிக்கு வருவாங்க பதினோரு மணிக்கு அவங்களுக்கு டீயி வடை எல்லாம் வாங்கி தரணும் திருப்பி ஒரு மணி ரெண்டு மணிக்கலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு முந்நூறுவா கூலி ஆம்பளை ஆள் மம்புட்டி எடுத்துகிட்டு வருவான் எட்டு மணிக்கு வருவான் வேலை செய்வான் பதினோரு மணிக்கு அவுனுக்கு டீ பஜ்ஜி போண்டா வாங்கி தரணும் திருப்பி ஒரு மணிக்கு போயிடுவானுங்க ஐநூறுவா கூலிங்க அதுக்கு வேலைக்கு ஆள் இப்போ ரொம்ப சிரமோ வெவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமத்துல தான் எல்லாரும் விவசாயோம் பண்ணிகிட்ருக்றோம் சின்ன புள்ளைலேந்து எனக்கு வயசு இவ்வளோ ஆகி இன்னமும் சிரமத்துல விவசாயிங்க விவசாயத்தில் நம்ம நெனைக்கிறது நடக்காதுங்க நெல் நட்டால் அதுக்கு மருந்தடிக்கணும் உழுவணும் நஞ்சை கட்டணும் டிரக்குக்கு வாடகை கொடுக்கணும் அதுக்கு ஐயாயிருவா செலவு பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிருவா இருவதாயிருவா செலவு பண்ணி நெல் நட்டோம்னா ஏக்கருக்கு முப்பது மூட்டை வருங்க முப்பது மூட்டைக்கி மேல் நெல் வரவே வராது ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் நெல் நட்டோம்னா முப்பது மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை முதல்ல வருங்க இப்போல்லாம் முப்பது மூட்டைதான் அதுக்கு மருந்து யூரியா காம்ப்ளக்ஸு டிஎபி சிங்க் சல்ஃபேட்டு மிளகா குருணை மருந்து எல்லாம் போட்டுதான் அது நெல்லாக கொண்டார முடியுங்க நெல் முத முதல்ல நெல் நெனைக்கிற மாரிலாம் விளையாதுங்க முப்பது மூட்டை கிடைக்குங்க முப்பது மூட்டை வெளைஞ்சிதுனா நமக்கு செலவு இருவத்தையாயிரோம் பண்ணிடுறோம் வீட்டுக்கு பத்து மூட்டை வச்சுட்டு பாஞ்சி மூட்டை விற்றா என்ன விற்கும் பாஞ்சாயிரதுக்குதான் விற்கும் கிலோ ஒரு இருவதாயிரத்துக்கு விற்கும் செலவு பண்ணது நெல்லுக்கு சரியாக போச்சுங்க வேற வருமானம் விவசாயத்துல வருமானம் நினைக்கிற மாரிலாம் கிடையாதுங்க அதலாம் அந்த காலத்துலேயும் சேரி அந்த காலத்தில் இருந்ததுங்க இந்த காலத்தில் விவசாயத்லலாம் ஒன்றும் மிச்சம் இல்லைங்க வேலைக்கி ஆள் ரொம்ப பிரச்சனைங்க